நான் எடுக்கக் கூடிய புகைப்படங்களை வந்து சமூக சமூக ஊடகங்கள் எல்லாம் நாங்கள் ஏன் அனுப்புகிறோம்னா மக்கள் வந்து நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும் யானைகள் பற்றி இப்போது பக்கத்தில் யானை இருக்கும் அந்த யானைகளை வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபேஸ்புக்குலையோ இல்லை வாட்ஸப்லையோ இந்த மாதிரி போடும் போது மக்கள் வந்து அதை பார்த்து ஜாக்கிரதையாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து ஃ பாரஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அனுப்புவேன் இந்த மாதிரி யானைகள் இருக்குது வாங்க அப்படினு சொல்லி அனுப்பும் போது அவர்களும் வந்து அவங்க வந்து கேங்குங்களோடு வருவாங்க ஜீப்லையோ அந்த இதில் வந்து அந்த அதை வந்து ஜாக்கிரதையாக பக்கத்தில் பாணம் பட்டாசு அடிச்சு கொஞ்சம் தூரமாக துரத்தி விடுவாங்க அதனாலே வண்டியில் வந்து போகும்போது வரும் போது டர்னிங்கில் யானை நின்றுன்றுதா அவர்களுக்கு தெரியாது பக்கத்தில் போயிடுவாங்க பக்கத்தில் போகும் போது அது வந்து தாக்கிடும் அந்த மாதிரி தாக்கி நிறைய பேர் நம்ம இதில் வந்து இறந்துருக்காங்க அதனால அப்படி இருக்கும் போது தான் இந்த படங்கல்ளாம் எடுத்து அந்த மாதிரி அனுப்பும் போது அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க ஜாக்கிரதையா இருப்பா இரு இருப்பாங்க ஃபேஸ்புக்குலையோ இந்த மாதிரி வாட்ஸப்பில் அந்த மாதிரி அனுப்புவேன் எங்களுக்கு வந்து கர்நாடகம் கர்நாடகா ஒக்கேனக்கல்லு அந்த பக்கம் ஆந்திரா பாடரு இந்த இந்த பக்கம் இந்த அப்போ கிட்ட கிட்ட இருக்குது அந்த மாதிரி இருக்கும் போது நாங்கள் அனுப்பும் போது அவங்க கொஞ்சம் உஷார் ஆகிக்குவாங்க ஒக்கேனக்கல்லு இந்த ஒக்கேனக்கல் பக்கமாக இருக்குது ஃபா ஃபாரஸ்ட் ஏரியானால் நிறைய காடு இருக்குது காடுங்களில் வந்து விலங்குங்களில் நூற்று கணக்கான யானைங்கள் வரும் சிறுத்தைங்கள் சிறுத்தைங்களும் இருக்கும் பக்கத்தில் நிறைய யானைங்கள் மான் காட்டு எருமை அந்த மாதிரி இருக்கும் போது மக்களுக்கு வந்து தெரியாது அதனால் தான் இந்த ஃபோட்டோ எடுத்து நாங்கள் ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் நாங்கள் வெளியே விடுகிறோம் வெளியே கரை போடுகிறோம்